இப்போ ஒரு வீட்டில் முருங்கக்காய் சாம்பார் வைக்கிற மாதிரியா இருந்தால் முருங்கக்காய் சாம்பார் வைக்கிற மாதிரியா இருந்தால் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு முருங்கக்காய் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும் வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்டு பருப்பு வேக வேக வச்சு சாம்பார் வைக்கிறதுனாலும் வைக்கிலாம் அல்லது காரக்குழம்பு வைக்கிறதனாலும் வைக்கிலாம் அப்படி பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தால் பருப்பு ஃபஸ்டில் தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சு பிறகு பருப்பு கடைஞ்சி எடுத்து அது வந்து சாம்பார் அது வந்து தனியாக ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் போடணும் தக்காளி போட்டு காயை போட்டு வதக்கிட்டு அதை வந்து திரும்ப இந்த பருப்பு எடுத்து ஊற்றி மிளகாத்தூள் போட்டு இந்த பருப்பை எடுத்து ஊற்றிட்டு அதை வந்து வனக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவையானதோ அவ்வளோ இது பண்ணிக்கலாம் புளி கரைச்சி ஊற்றிக்கிலாம் அதுலேயே புளி கரைச்சி ஊற்றிட்டு அதில் வந்து சாம்பார் கொத்தமல்லி தழை எல்லாம் போடலாம் மற்றபடி வேற குழம்பு எதாவது வைக்கிறதுனாலும் வைச்சிக்கிலாம் அதில் நிறையா ஐட்டம் இருக்குது என்ன காய் குழம்பு எதுவாக இருந்தாலும் என்ன வேணுணாலும் வச்சுக்கிலாம்